திருச்சி ஒருங்கிணைந்தமா மாவட்டமாக பிற்பாடு பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல அந்த மாவட்டம் வந்து தொழிற்சாலைகள் இருக்குது உட்கட்டமைப்பில் வந்து பெரம்பலூர் சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அடுத்து நாராயணமங்கலத்தில் எம்ஆர்ஏஃப் ஃபேக்ட்ரி இருக்குது இந்த இதெலாம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் மக்கள் மேன்மை அடைஞ்சாலும் அதனாலே பிரச்சினைகளும் ஏற்படுகிறது பக்கத்தில் இருக்கிற மலையப்ப நாகரு பக்க ராமலிங்கம் நகருங்கிற ஒரு ஊரையே அந்த மேப்பிலருந்து எடுத்துட்டானுங்க அந்த அளவுக்கு அந்த ஃபுல் சால் எல்லாமே சால் வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம் வேஸ்ட் ஆகிப்போயி மக்கள் குடித்தண்ணீருக்கே அந்த பகுதியில் இருக்க ரொம்ப கஷ்டமா படுகிற ஒரு சூழ்நிலைல அந்த ஃபேக்ட்ரியின் மூலமாக இருக்குது அதே போல் தான் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தாலும் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு பாதிப்புகள் நிறைய இருக்கிறது அங்க நேரடியாக போய் மக்களுடைய கண்களால் பார்க்கும் பொழுது பேசும் பொழுது அந்த மக்கள் சுத்தமாக தண்ணியே குடிக்க முடியல எல்லாமே அந்த மண் துகள்கள் படிஞ்சு தான் வருது கெமிக்கல் கலந்து காணப்படுகிறது அப்படினு தான் சொல்கிறாங்க அதனால் மக்களுடைய வாழ்கின்ற அந்த சூழ்நிலை மிக கஷ்டமாக தான் இருக்குது பொருளாதாரத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது மாற்றம் ஏற்பட்டாலும் இன்னமும் சில மக்கள் வந்து ரொம்பவும் பொருளாதாரத்துக்கு பின் தங்கி தான் இருக்காங்க அதில் மாணவ மாணவிகள் பார்த்திங்கனா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் தனித்தனி விடுதிகள் வசதிகளெலாம் இருக்குது அதனால் அந்தந்த விடுதிகளில் அவர்கள் தனித்தனியாக பயில்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய பெரம்பலூர் மாவட்டம் ஒரு நல்ல மாவட்டமாக அமைஞ்சு காணப்படுகிறது